ஆ ஹலோ மேம் ஆ மேம் நான் இப்போ கோயம்பத்தூரில் இருந்து இங்கே வந்துருக்கேன் மேம் நான் முதுமலை புலிகள் காப்பகம் போகலான்ட்டு இருக்கேன் உங்கள் ட்ர ட்ராவல் ஏஜென்ட்டை வந்து இப்போ தான் இந்த இணையதளத்தில் பார்த்து உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்தேன் ஆ எனக்கு கொஞ்சம் அங்கே அந்த முதுமலை போகறக்கான இது வழிகள கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் ஆ மேம் இங்கே ஊட்டி லோக்கலில் தான் மேம் ஆ ஆ மேம் ஆ ஓ சரிங்க மேம் சரி ஓகே மேம் சரிங்க மேம் சரி இங்கே ஊட்டியில இருந்து நம்ம அங்கே போக ரெண்டு மணி நேரம் ஆயிடுங்களா மேம் ஆ சரி ஆ சரி சரிங்க மேம் ம் ஓகே மேம் ஓகே ஓகே ஆ யானை அங்கே முகாம் ஆ ஓ சரிங்க மேம் சரி சரி இப்போ கூட நம்ம மோடி வந்து அந்த ஆஸ்கார் அவார்ட் எல்லாம் வாங்கினா அந்த இடம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ ஓகே மேம் ஓகே என் ஆ ஓ சரி மேம் நம்ம இப்போ ட்ரக்கிங் போகற மாதிரி இருக்கும் இல்லைங்களா முதுமலையில் ஆ ஓகேங்க மேம் ஓகே ஓகே ஓகே ஆ ஓ சரிங்க மேம் சரி சரி ரொம்ப நன்றி மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் இப்போ நம்ம அங்கே போய்விட்டு ஒரு நாளில் வரங்கம அங்கே ஒரு ரெண்டு நாள் இருந்து நம்ம எல்லா விலங்கையுமே பார்த்துட்டு வருணும்னா நமக்கு ஒரு ரெண்டு நாள் ஆ தேவைப்படும் இல்லைங்க மேம் ஓகே எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா ரெண்டு நாள் ஆகும் சாய்ந்தரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க இல்லையா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப அழகா ஆ சொன்னிங்க மேம் எல்லாமே போய் எப்படி பார்த்துட்டு வரணும்ன்றதெல்லாம் நல்லா தெளிவாக சொன்னிங்க ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ கண்டிப்பாக மேம் நான் உங்களுக்கு கிளம்பிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறன் ஆ ஓகே ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம்